நான் தர்மபுரியில் இருக்கிற வசந்த் அன்ட் கோவில் பட்டர்ஃப்ளை அயர்ன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்ன வாங்கினது இப்போ வரையிலுமே இது நல்லா இருக்கு அதாவது காட்டன் டிரஸ் அயர்ன் பண்ணுறதுக்கும் ஷர்ட்டுங்கலாம் அயர்ன் பண்ணுறதுக்கும் அப்புறம் சாரீஸ் அயர்ன் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப நல்லாருக்கு இதில் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை இப்போ வரையிலுமே இது புதுசுமாதிரி இருக்கு இந்த இது இந்த ப்ராடெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு